இப்போ இந்தியாவில் பல பிரச்சனைகள் போய்கிட்ருக்கு இப்போ பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது பலாத்காரம் பண்றாங்க ஆனால் பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ பொண்ணுங்களை பாலியல் வன்கொடுமைக்கு பண்றவங்களை அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுத்தமா அரசாங்கம் சரியான தீர்வு கொடுத்தா அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அவங்க அரசாங்கம் நமக்கு சரியான அவங்களுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு முடி என்ன தீர்வு கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக வெளியே வந்துடறாங்க அந்த பணக்காரங்க அப்பறம் ரெக்கமண்ட் வச்சு அந்த மாதிரி பண்றவங்க வெளியே வராமல் அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுக்குணும் கொடுத்தா தான் இந்த மாதிரி தப்பு பண்ண முன்னாடி வர மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கணும் இப்போ சரியான பாதுகாப்பிருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ஒடிஷாவில் கூட பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆனால் அவங்க கரக்ட்டாக அந்த சிக்னல் போட்டிருந்தா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அந்த ஆக்சிடெனும் நடந்திருக்காது ப பல பேர் பலியாகவும் பலியாயிருக்கவும் மாட்டாங்க ஆனால் அந்த அந்த டிபார்ட்மண்ட்டில் வேலை செய்யறவங்க கரக்ட்டான சிக்னல் கொடுத்துருந்தாங்கனா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கறத்துக்கு வாய்ப்பே இல்ல ஆனால் அதில் தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுனா அவங்க திரும்ப அந்த வேலையை நம்ப பண்ணும்போது நம்ப பல உயிர் முன்னாடியே போயிடுச்சு நம்ப கரக்ட்டாக பண்ணனும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு திரும்ப வரும் நம்ப நம்ப வேலையை நம்ப கரக்ட்டாக பண்ணால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ துறைமுகத்து மீன் பிடிக்க போகிறவங்களுக்குலாம் வானிலை மையம் கரக்ட்டாக சொல்வாங்க அந்த நேரத்துக்கு போகாதிங்க அங்கே புயலிருக்கு புயல் வருது கரையை கடக்க அந்த மாதிரிலா சொல்லுவாங்க கரக்ட்டாக அவங்களோட வேலையை அவங்க டிபார்ட்மண்ட்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஒடிஸாவில் அவங்க வேலையை பெருசாக நினைக்காம ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்ருக்கம்போது அவங்க பண்